இந்தியாவில் பிரபலமான சுற்றுலா தளம் என்னென்ன பார்த்திங்க அப்படினா உலக அதிசயமே மொத்தம் ஏழு அதில் மெயினாக இருக்கிறது வந்து தாஜ்மஹாலை சொல்லுவாங்க அது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு தாஜ்மஹால் வந்து என்ன ஃபேமஸ் அதில் பார்த்திங்கனாக்கா அதில் இருக்க தூண்கள் இருக்க தூண்களை இருக்க இதெல்லாமே ஒரு மாதிரி குரானோட வோர்ட்ஸில் வந்து செதுக்கிவச்சமாதிரி இருக்கும் அது கட்டுறதுக்கே த்ர்ட்டி இயர்ஸ் அந்தமாதிரி ஆச்சு இப்போ நம்ப கோவிலுக்கு அந்தமாதிரியலா போனாங்க சிற்பங்கள் சிலையில் செதுக்கி வச்சிருக்கமாதிரி அங்கே இருக்க தூணில் குரான் குரானை ஃபுல்லாகவே குரானில் எழுதிவச்சுருப்பாங்க அது தான் மெய்ன்னான அதாங்க அதுவுமில்லாமல் நிறைய லவ்ர்ஸ்ஸாக இல்லை ஃபேமிலியோட கூடயுமே நிறைய அங்கே போய்விட்டு சுற்றிபாத்துட்டு வருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஹர்மந்த சாஹிப்னு சொல்லிவிட்டு ஒரு கோவில் ஒன்று பஞ்சாப்பில் இருக்கு அது எதற்காக மெய்னாக போகறாங்க அந்த இடத்துக்குனா சமயம் சமத்துவம் இது சார்ந்த விஷயத்துக்காக மெய்ன்னாக ஒன்றுப்பட்டு இருக்குறத்துக்காக அந்த இடலாம் இருக்கு சமத்துவம் இப்போ எல்லாருமே இப்போ சில இடத்துலனா கோவில்ன்னா அவங்க அவங்க இதைதான் வழிபடுவாங்க ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே போய்விட்டு பண்றமாதிரி இருக்கும் யாருவேனாலுமே போகலாம் ஒன்றுபட்டு போகறமாரிருக்கும் அது வந்து ஃபேமஸ்ஸாக இருக்கு பஞ்சாப்பில் நெக்ஸ்ட்டு மா முக்கியமான இடம்னு பார்த்திங்கன்னா கேரளா கேரளா தான் இப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் க்ரீனிஷ்ஷாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக இருக்கும் இப்போ போட் ஹவுஸ் அதெல்லாமே ரொம்ப அங்கே ஆலப்புழான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு ஃபேமஸ்ஸான இடம் அங்கே போட் ஹவுஸ்ஸு அதெல்லாமே நல்லாருக்கும் நம்ம ஸ்டே பண்ணி பண்றமாதிரிருக்கும் அந்த இடம் நெக்ஸ்ட் வந்து மஹாராஷ்ட்ரா மஹாராஷ்டிராவில பார்த்திங்கன்னா சாய் பாபாக்கு தான் பேர் பெற்ற இடம் அது ஸ்ரீரடி சாய் பாபான்னு சொல்லுவாங்க அங்கே வந்து இப்போ சாய் பாபான்றது எல்லா இடத்திலியுமே கும் வழிபட்டுகிட்டு வரத்து பட் அது மெய்ன்னான இடத்துல வந்து இப்போ ஒரு ஒரு ஆத்தருக்கு இல்லை ஒரு ஒரு கடவுளுக்குமே முக்கியமான இடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லாம் மீனா மதுரையில போய்விட்டு பார்ப்போம் அது தான் ஃபேமஸ் அந்தமாதிரி சாய் பாபான்னு பார்த்திங்கன்னா சீரடில போய்விட்டு பார்க்குறது தான் நல்லாருக்கும் ஸோ அதுவுமே ஒரு சுற்றுலா தளமாகருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேபாளமில வந்து லடாக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இருக்கு ஒரு இடம் அது பாய்ஸ்லாம் மோஸ்டலி ரைடு போகற இடமாருக்கும் மலையில போய்விட்டு பண்ணுறமாறிருக்கும் மலை உச்சியில போய்விட்டு ஃபுல்லாக ரைடு போகறத்துக்கு அந்த சாகசம்லாம் பண்ணிவிட்டு வரமாதிரி இருக்கும் இப்போ பாய்ஸை விட நிறைய மோஸ்ட்லி கேள்ஸ்சு எல்லாருமே போக ஆரமிச்சிவிட்டாங்க நெக்ஸ்ட்டு மலைகள் நிறையா இருக்கு மலைகளில் பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையும் இந்த சைடு இருந்தால் அங்கேயும் பார்க்கலாம் அங்கேருந்து நம்ம இங்கேயும் பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃபேமஸ்ஸானா இடமா சுற்றுலா தளமாக அது இருக்கு நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்னைன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது ஃபே அது தெரியாத ஆளே இருக்கமாட்டாங்க ஸோ அந்தமாதிரி அங்கே சுற்றுலா தளம் எதுன்னு பார்த்திங்கன்னா மஹாபலிபுரம் ஃபர்ஸ்ட்டு மஹாபலிபுரத்தில் என்ன ஃபேமஸ்னா பஞ்சபாண்டவர்கள் செய்த சிற்பங்கள் நிறைய இருக்கு ஒரே கல்லால் ஆன சிற்பங்கள் ஒன்று இருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சிலைகளுக்கு மேலே செதுக்கி வச்சுருப்பாங்க அதுதான் அதில் அதோட பிரசிதிப்பெற்ற இடம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெரினா பீச்சு அது தெரியாத ஆளே கிடையாது ஸோ அந்த இடம் நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் தஞ்சாவூருதான் தமிழுக்கு அப்போலருந்து காலாகாலமாக வர இது அந்த அதிசயம் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஊர் இல்லை அது ஒரு புகழ்பெற்ற இடமாக இருக்கு புனித ஸ்தலம்ன்னு சொல்லுவாங்க சுற்றுலா ஸ்தலம்ன்னு சொல்லுவாங்க ஸ்கூல் டேஸில் காலேஜில் எல்லாமே சுற்றுலானா ஃபர்ஸ்ட் தஞ்சாவூருக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அந்தமாதிரிருக்கும் அங்கேயுமே நிறைய சிற்பங்கள் சிற்பக்கலைகள் எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி வந்து கிறிஸ்ட்டின்ஸ் போவாங்கள் தவிர எல்லாருமே தா போகறாங்க நடப்பயணமாகவே அதற்கு போய்விட்டு சுற்றுலா தளங்கள் பண்ணிவிட்டு வரமாதிரிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஊட்டி கொடைக்கானல் ஸோ இந்தமாதிரியுமே புனித ஸ்தலம் நித ஸ்தலம்னு கோவில்ன்னு சொல்லாமல் நெக்ஸ்ட்டு சுற்று சுற்றுலா தளமாக இது எல்லாமே இருக்கு